ஹலோ யாரு பேசுகிறதுங்க ஆமாங்க ஆமாங்க

சரிங்க என்ன விஷயங்க சரிங்க சரிங்க கேளு கேளுங்கள் சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க ஆ சரி சரிங்க ஆ ஸ்விட்சிங்களா ஸ்விட்சிங்களா சரிங்க சரிங்க ஆமாங்க சரி சரிங்க சரிங்க ஆ பார்த்துத்தரங்க பார்த்துத்தரங்க ஓ சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க ஆ சரிங்க சரி சரிங்க பண்ணுவோம் பண்ணுவோங்க

சரிங்க

ஆ சரிங்க சரிங்க சரிங்க

சிசிடிவி கேமராங்களாங்க நாங்கள் பண்ணுறதில்லிங்க வேற இல்லை வேணுணா அதுக்கு இதுக்கு ஆளுங்க இருக்காங்க அவங்கள வேணுணா ஏற்பாடு பண்ணி கொடுக்குறங்க சரிங்க சரிங்க ஆ பார்த்துத்தரங்க பார்த்துத்தரங்க பார்த்துத்தரங்க எந்த ஏரியாவில் இருக்கறீங்க அந்த வீடுங்க ஆ சரிங்க சரிங்க வந்துடுறங்க வந்துடுறங்க ஆ சரி சரிங்க சரிங்க வந்து பார்த்துத்தரங்க வந்து பார்த்துத்தரங்க சரி நன்றிங்க நன்றிங்க